ஹலோ நான் டிஎன் பாளையத்துலந்து ரீத்தா பேசுறங்க பிரியாணியும் சில்லியும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தன் இப்போ குழந்தைகளுக்கு வேணும் கேக் ஐட்டம் வேணும் அதில் என்னென்ன இருக்குதுங்க கேக் ஐட்டத்தில் எனக்கு வந்து கேக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீமு சாக்கோ கேக்கு ஒரு ஒரு கிலோ கேக்கு ஒன்று தனியாக வேணும் வேறு என்ன இருக்குதுங்க

பப்ஸ் இருக்குதுங்களா அதில் ஒரு நாலு கட்டிருங்க சரிங்ளா இதுக்கு அமௌண்ட் சொல்லிடீங்கனா கொண்ட்டு வருவேன் இல்லைன்னா வந்து வாங்கிக்குங்க சரிங்ளா சரி சரிங்